விலங்குகளை பராமரிக்க இயற்கை முறையில் வந்தால் அது இப்போப ஆடு மாடுகளயெல்லாம் வளர்த்துறது வந்து நம்ம வந்து கண்ட சாப்பாடு நாம் சாப்புடுற சாப்பாடெல்லாம் போடக்கூடாது அழுகின பொருள்கள் காய்கறிகள் அதெல்லாம் அதுக்கு கொடுக்காம இயற்கையாக விளையிற அந்த புல்லு கரும்புத் தோகை இந்தமாதிரியெல்லாம் போட்டு வளர்த்தோணும் அது பெருகியாகிட்டேருந்து ஆ ஆலோசனை கேட்டிருக்கறோம் அவன் அந்த காலத்தில் காலையில் எழுந்திச்சொன்னே ம அந்த தொழுவத்தை சுத்தமாக எல்லா இது பண்ணிக் கூட்டி விட்டு அதுக்கு க எந்த நோய் பரவாமல் இருக்கறதுக்கு நல்லா சுத்தமாக கூட்டி விட்டு அதுலாம் சுத்தம் பண்ணணும் அதுக்குத் தவிடு கலந்த தண்ணீர் க கொடுக்கணும் புண்ணாக்கு இதெல்லாம் கொடுக்கணும் இயற்கையான முறையில் அதுக்கு உணவு கொடுத்தா நல்லா வளரும் அப்படின் சொல்லியிருக்காங்க